இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்துவிட்டு அதிக வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா வந்துவிட்டு சேலம் வந்துவிட்டு ஒரு பிக் சிட்டி இதில் வந்துவிட்டு நம்ம சின்ன கடையில் கூட நமக்கு வந்துவிட்டு அதிக வேலைகள் கிடைக்கும் இப்போ வந்துவிட்டு எங்கள் காலேஜ் கிட்டேயே பார்த்தீங்கன்னா நிறையா குட்டி குட்டி கடை இருக்கு இங்கே ஒரு சாப்பாடு கடை இருந்தால் இந்த பக்கமும் ஒரு சாப்பாடு கடை இருக்கு ஆனால் அங்கே ரெண்டு பக்கமும் வந்துவிட்டு வேலைக்கு ஆட்கள் வந்துவிட்டு நிறையா வேலை செய்கிறாங்க ஆனால் அது குட்டி கடையாக தான் இருக்கும் நிறையா வேலை செய்கிறாங்க அப்புறமேல் வந்துவிட்டு துணி துணிக்கட அங்கேயும் வந்துவிட்டு எக்கச்சக்கமான பேர் ஒரு துணிக்கடை பக்கத்தில் இன்னொரு துணிக்கடை அதுவும் எக்கச்சக்கமான பேர் வந்துவிட்டு நிறையா வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்துவிட்டு ஆனால் இதனால் வந்துவிட்டு விவசாயம் பண்ணுறவங்களும் வந்துவிட்டு இந்த மாதிரி கடைக்கு வேலைக்கு வந்துடுறாங்க ஏன்னா அங்கே விவசாயம் இல்லை தண்ணி இல்லை அப்புறம் நாம் வந்துவிட்டு அங்கே விவசாயம் பண்ணுற இடத்துலலாம் கட்டடமாக கட்டுறோம் அதனால அவங்களுக்கு வேலைக்கு எதுவுமே இல்லாமல் கடைசியாக வந்துவிட்டு இந்த மாதிரி துணிக்கடைக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு வேலைக்கிக்கு அப்புறம் வந்து வந்துவிட்டு இந்த கையில் வேலை செய்வாங்களே அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துவிட்டு போய் வேலை செய்யுறாங்க ஆனால் சேலமை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய நகரம்னு சொல்லலாம் நம்ம ஒரு சின்ன பசங்கக்கூட வந்து சின்ன பசங்கள் வந்துவிட்டு வேலை செய்யக்கூடாது தான் ஆனால் வந்துவிட்டு சின்ன பசங்களுக்கு கூட வந்துவிட்டு இந்த வேலை நிறையா இருக்கு பெரியவங்களுக்கு இவங்கதான் வேலை செய்யணும் அவங்கதான் வேலை செய்யணும் எக்கச்சக்க வேலைகள் இருக்கு